ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஓ அப்படியா நைட்டு தோசை சாப்பிட்டாங்க மார்னிங் வந்து இட்லி சாப்பிட்டான் மத்தியானம் தோசை தாங்க கொடுத்துருக்கு ஆ சரிங்க சரி ஓகேங்க இப்போ அவன் எப்படி இருக்கான் ஆ கண்டிப்பாங்க இனிமே கவனிக்கிறேங்க கொஞ்சம் ஆஃபிஸ் இஷ்யூனால் கொஞ்சம் பார்க்க முடில்ல இனிமேல் நான் கவனிக்கிறேன்

ஆ என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருந்தேன் சரி பரவாயில்ல நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆ சரி ஓகேங்க நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் பார்த்து கொடுக்கறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஆ ஓகேங்க தேங்க்யூங்க ஓகே